என்னோட கொழந்தைங்களுக்கு தமிழ்மொலிய கற்றுதர்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவந்து ஒரு முக்கியம் அதாவது தமிழ்மொலிய நமக்கு அப்புறம் நம்மளோட கொழந்தைங்களுக்கு கற்றுக் குடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் அது கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க நான் விரும்புறேன் நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களும் நம்ம தமிழ் பேச தெரியணும் இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆப் ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுனால்

அதனால் அவங்களுக்கு வந்து தமிழ்மொலிய கற்றுப்பது வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் அது வந்து கற்றுக் கொடுத்தோம் அப்படினா நமக்கு அப்புறம் அவங்களுக்கும் அது வந்து போய் சேரும் என்னோட ஆசை அதனால் தமிழ்மொலிய கண்டிப்பாக கொழந்தைங்களுக்கு கற்பிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அது வந்து கொழந்தைங்க என்னோட கொழந்தைங்கன்ட்டு இல்லை எல்லா கொழந்தைங்களுக்குமே தமிழ்மொலிய கற்பிக்கணும் சில பேருக்கு வந்து அது ஒரு வார்த்தையை வந்து உச்சரிக்கக்கூட தெரியல அதனால தமிழ்மொலிய கண்டிப்பாக கற்பிக்கணும்